பொதுவா யோகானா அது கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்காக பண்ணுறது தான் யோகலே யோகாவில் வந்து நிறையா கொஞ்சம் நிறையா ஆசிரம் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குது அதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு பொதுவாக ஒரு யோகா டீச்சர் தேவை யோகா டீச்சர் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிக் கொடுக்குறது வந்து நம்மளோடய இம்யூனிட்டி பவரை இன்க்ரிஸ் பண்ணுறத்துக்காக சூரியன் நமஸ்காரம்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க அதை வந்து எட்டு ஆசனம் அந்த ஒரு இயோ அந்த ஒரு இதுலேயே எட்டு எட்டு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது அது வந்து நம்ம எட்டு அங்கிலில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறோம் அது எதுக்கு பண்ணுறோம்னா அது சூரியன் நமஸ்காராம்னாவே இதில் என்னென்னு தெரியுது சூரியனை பார்த்து சூரியனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி சூ காலைலேயே பார்த்தீங்கனா சூரியன் வரும் போது நம்ம சூரியனை பார்த்து கொஞ்சம் வ இங்கே என்ன அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம கரெட்டாக அந்த மூச்சு இழுக்கிறது விட்றது இதெல்லாம் கரெட்டாக நம்ம வாச் பண்ணிணோம்னா அதே மாதிரி செய்யணும் இப்போ அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து பாடியில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக ஆகும் பொதுவாக இந்த எதுக்குன்னா இந்த சளி காய்ச்சல் இரும்மல் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருந்துச்சுனா வராமல் இருக்கிறதுக்குனு இல்லை வந்துச்சுனாலும் நமக்கு அதுக்கான இம்யூனிட்டி பவர் வந்து நம்ப பாடியில் இருக்கும் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக க்யூராகும் இதுக்காக தான் இந்த மாதிரி யோகாசனம் பத்மாசனம்னு ஒன்று இருக்குது அது வந்து உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாடி பெயினு அப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற ஸ்பைனல்காட்டில் அது ஏதாவது பிரச்சினயா இருந்தா வலிகுது அந்த மாதிரி இருக்குதுல அதுக்கு அது வந்து ந நம்மளோட முதுகு வந்து நல்லா ஸ்டெச் ஸ் பண்றணுதுனால நம்ம முதுகு தண்டு நேர இருக்குது அதனால பிற்காலத்தில் நமக்கு வயசாக வயசாக அந்த ஸ்பைனல்காட்டில் இருக்கிற நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது அப்புறோம் அதே மாதிரி கால் நல்லா மடக்கிறதுனால அந்த மூட்டுவலி இந்த மாதிரி நமக்கு வந்து இயர்லி எஜ்லேயே வராமல் வந்தால் தடுக்கும் அப்புறம் இதுக்காகலாம் யோகாசனம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் நிறையா ஆசனம் இருக்குது தாமராசனம் அப்புறம் லிங்காசனம் அந்த மாதிரி நிறையா இருக்குது பத்மபூசனம் பத்மவிபூசனம் அந்த மாதிரி நிறையா ஆசனங்களெல்லாம் இருக்குது இது வந்து நமக்கு செய்யும் போது நம்ம உடம்புல வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பார்ட் வந்து குறிப்பிட்டு யோகாசனம் வந்து இருக்குது நம்ம அந்தந்த யோகாலாம் பண்ணும் போது நமக்கு அந்தந்த பாடி பார்ட்டில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவர் அப்புறோம் அந்த ஏதாவது பிரச்சின அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் இதுக்காக தான் பொதுவாக யோகாசனம் பண்ணுறது அப்புறோம் ஆசனம் வந்து நிறைய இருக்குது நம்ம கரெட்டாக அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பண்ணணும் பாடிக்கு வந்து வலிமை தர யோகாசனம் அதை நிறையவே இருக்குது அதை ச சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி நிறையவே இருக்குது அதுவும் நம்ம கரெட்டாக செய்யும் போது நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் அது தான் மெயினாக நமக்கு பவர் கொடுக்குறது பவரு ஸ்டேன்த்து எல்லாமே அது தான் கொடுக்கும் அது வந்து நம்ம கரெட்டாக ஒரு யோகா டீச்சரை கன்சல் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளாஸ் போனோம்னா ரெண்டு மூணு செக்சன்லேயே நமக்கு அது கரெட்டாக ஆயிடும் அப்போ நம்ம அதை தனியாவே பண்ணுற மாதிரி வரும் அப்புறம் நம்ம நல்ல தனியாவே பண்ணிக்கலாம் மொதல அந்த மாதிரி யோகாசனம் வந்து பண்ணுறது வந்து பரவாயில்லை அது மாதிரி நல்லது அதெல்லாம் பண்ணுறது